நம்ம வீட்டில சமைக்கிற சிலிண்ட்ரை யூஸ் பண்ணும் போது நம்ம நிறைய பாதுகாப்பு முன்னச்செரிக்கைகளை நம்ம அங்கே அதை கடைபிடிக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரு எப்போமே ஆஃப்ல தான் இருக்கணும் சிலிண்ட்ரு எப்போதுமே ஆஃப்ல தான் இருக்கணும் கே கேஸ் வந்து ஏன்னா அப்போ தான் நம்மளை லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும் தேவைப்படும் போது ஆன் பண்ணி கரெக்டாக சமைக்கணும் அது வந்து கேஸ் சிலிண்ட்ரு அடுப்பு பக்கத்தில் எப்போதுமே வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்பளுக்கு தெரியாமல் நம்ம வந்து கேஸை எதோ சின்னப் பிள்ளைங்க எதாவது தெரியாமல் நம்பளுக்கு தெரியாமல் நம்ம ஆன்ல வச்சிருக்கும் போது அந்த கேஸ் லீக் ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே சுற்றாம அண்ட் காற்றோட்டமா இருக்கும் மோது ஜன்னல் வழியாகவோ கதவு வழியாகவோ வெளியில போயிவிடும் அந்த கேஸு பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி நெருப்பு சம சம இதே ஒரு தீப்பெட்டியோ ஒரு விளக்கோ அப்போ இல்லை ஒரு மிக்சி க்ரைண்டர் அதை மாதிரில்லாம் வந்து கேஸ்க்கு பக்கத்தில் இருக்காமல் பார்த்துக்கறது ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன வீடாக இருக்கும் அதில் வந்து சிலிண்டர்லாம் கீழே கூடம் வச்சு சமைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது அதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்